எங்கிட்டே இருக்கிற இப்போ பழமையான ஸ்டாம்ப்புன்னா அது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அந்த போட்ட ஸ்டாம்ப்பு தான் எங்கிட்டே இருக்குது அது வந்து மிகவும் பழமையான ரொம்ப ரேரான ஸ்டாம்ப்புன்னு சொல்கிறாங்க அது வந்து யார்கிட்டையுமே இல்லை ஆனால் எங்கிட்டே நான் ஒன்னே ஒன்று இன்னியும் வச்சுருக்கேன் அது வந்து எக்ஸிபிஷனெலாம் வைக்கிறக்கு வேணும் வேணும் தாங்கன்னு கேட்கறாங்க அது வந்து ஒரு டைம் கொடுத்திங்கன்னா அதோடய மதிப்பு வந்து பத்தாய ருபாய்க்கு தரோன்னு சொல்கிறாங்க அதே அவங்களுக்கு விற்றுட்டம்ன்னா ஒரு லட்சருபாய்க்கு தரேன்னு கேட்கறாங்க ஆனால் இந்த பத்தாயருவாய்க்கு கொடுக்குறதுக்கு வந்து நான் அதை பத்து டைம் கொடுத்தா ஒரு லட்சருபா வாங்கிக்குவேன் ஆனால் நான் அதை அப்படியே தான் வச்சுருக்கேன் இன்னியும் யோசிச்சுட்டு வேணும்னா கொடுத்தட்லான்னு இருக்கேன் அதுக்கப்புறம் காயின்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து எங்கிட்டே இருக்குது இப்போ ரேரான காயின்ஸ் நிறைய காயின்ஸ் வச்சுருக்கேன் அந்த காலத்து காயின்ஸெலாம் அதில் வந்து எங்கிட்டே இப்போ ரேரானது என்னென்னா இந்த பத்து பைசா இருபது பைசா அந்த மாதிரி அஞ்சு பைஸ் இந்தமாதிரி காயின்ஸெலாம் வச்சுருக்கேன் ஆனால் அது வந்து இப்போ வந்து அது அதுக்கு இப்போவும் மதிப்பு இருக்குது ஆனால் கவுர்மெண்ட் வந்து அதை வெளியிடலை இப்போ ஒரு பெட்ரோல் பெட்ரோல் அடிக்க போனாக்கூட அது அதோடய விலைக்கு வந்து நூற்றி மூன்றுரூவா அந்தமாதிரி இருந்தாவும் அந்த இருபது பைசான்னு பின்னாடி காமிக்கிறாங்க ஆனால் அது வந்து இப்போது அது அங்கே காமிக்கிறாங்க ஆனால் அதோடய அதுக்கு வந்து மதிப்பே அந்த பைசாக்காக அந்த பைசாக்கெலாம் அங்கே வந்து மதிப்பே இல்லை ஆனால் அது காமிக்கிறாங்க ஆனால் அது மதிப்பு இல்லைன்னு தெரிஞ்சும் ஆனால் நான் நிறைய சேகரித்து வச்சுருக்கேன்